ஹலோ பிரசாந்த் பிரசாந்த் அம்மாவா உங்கள் பையன் வந்து வ ஸ்கூல் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேறாம்மா ஒபே பண்ண மாட்டேறான் சரியாக படிக்க மாட்டேறான் சேர்க்கை சரி இல்லை நாங்கள் வந்து முட்டி போட வச்சுருக்கோம் பனிஷ்மண்ட் கொடுத்துருக்கோம் நாங்கள் அந்த மாதிரி பனிஷ்மண்ட்டு கொடுத்தாலும் சரியாக ஒபே பண்ண மாட்டேறான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறான் ம் அப்பா அம்மாகிட்ட அப்பா அம்மாகிட்ட சொல்லவான்னு கேட்டால் பயப்பட்றான் ஆனால் சேர்க்கை சரி இல்லை மேம் க்ளாஸ்லிலே இருக்க மாட்டேறான் அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருக்கான் பசங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு

ஆ நாங்கள் வந்து டீச்சர்ஸ் யாராச்சும் டீச்சர்ஸ் யாராச்சும் ஏன்ப்பா இப்படி பண்ணுறேன்னு கேட்டால் அவங்கள எடுத்தெறிஞ்சு பேசுகிறான் எவ்வளோ கம்ப்ளைண்ட் மேம் நல்ல பையன்னு நினைச்சேன் அவன் வந்து கம்ப்ளைண்டு ஏகப்பட்டது வாங்கியிருக்கான் மேம்

அப்போ ஸ்கூலில் மட்டும் ஏன்ம்மா அப்படி இருக்கான் நீங்கள் என்னென்னு கொஞ்சம் பாருங்கம்மா நானும் நாங்களும் நிறைய சொல்லி பார்த்துட்டோம்மா கேட்குற மாதிரி இல்லை இன்னொரு தடவை இந்த மாதிரி ஆச்சுன்னால் டீசி கொடுத்துருவோம்மா ஆ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து விட்ருக்கீங்க உங்கள் பையன் என்னம்மா இப்படி இருக்கான் ஆ சரிங்கம்மா நீங்கள் பேசுகிறதுனால சரிங்கம்மா நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க அதனால நாங்கள் வந்து கொஞ்சம் பொருத்துக்கிறோம் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஆச்சுன்னா நான் சொன்ன மாதிரி தாம்மா ஆ சரிம்மா சரிம்மா சரிம்மா சரிம்மா இது சொல்ல தாம்மா கால் பண்ணிணோம் சரிம்மா வச்சுட்றோம் ஆ